பொதுவாக கிராமப் பகுதியை பொறுத்த வரை அதிக சுத்தம் இருக்காது சுகாதாரம் இருக்காது அங்கங்கே குப்பையெல்லாம் கொட்டி இருக்கும் துப்புறவு பணியாளர்கள் என்ன தான் சுத்தம் பண்ணிணாலும் அந்த பகுதியில் வாழ்கிற படிப்பறிவு இல்லாமல் இல்லை வயதானவங்களாம் குப்பையெல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க இந்த காலக்கட்டத்தை பொறுத்தவரை படித்தவங்களே அப்படி தான் போடுறாங்க இதனால் நிறையா நோய்தொற்று ஏற்படும் குடிநீர் குழாயை சுத்தம் பண்ண சரிவர சுத்தம் பண்ண மாட்டாங்க கழிவு நீரெலாம் ஒரு இடத்துல போய் தேங்கிட்டு நிற்கும் இதனால் வந்து நிறைய நோய் ஏற்படும் இது வந்து அதிக அளவு குழந்தைங்கள பாதிக்கும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக வயசானவங்களை தான் பாதிக்கும் அப்படி பாதிக்கிறப்போ ஒரு நாற்பது ஐம்பது வயதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா அந்த நோய் தாக்கம் அதிகமாக இருந்தால் முதியவர்கள் கண்டிப்பாக படுத்த படுக்கையாக ஆகிடுவாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எப்படின்னு சொல்லத் தெரியலை ஆனால் அந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தன்னுடைய தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் இல்லை மாமியாரா இருக்கட்டும் மாமனாரா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே நல்லபடியா பாத்துக்குவாங்க எங்கள் ஊரை பொறுத்தவரைக்கும் அப்படி ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க அவங்களில் ஒரு ரெண்டு பேரை அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க நல்லபடியாக தான் பார்த்துக்குறாங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அதாவது வந்து அ அந்த பாட்டியம்மா வந்து அவங்க அவங்களுக்கு பையன் இருக்காங்க அந்த பையனோட மனைவி அதாவது அந்த பாட்டியம்மாவிக்கு அவங்க மருமகள் வேணும் அவங்க வந்து சரிவர அவங்களை பார்த்துக்கறது கிடையாது அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு கஷ்டமாக இருக்கும் சரி இந்த பாட்டியம்மாவை நம் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்றதுக்கு அளவு இருக்கும் என்னால் முடிஞ்சளவுக்கு அவர்களுக்கு ஒரு பிஸ்கட் வாங்கி தரதோ ஒரு பால் வாங்கி தரதோ ஒரு சாப்பாடு வாங்கி தரதோ அப்படின்னு நானும் சரி என் தங்கச்சி ஒருத்தி இருக்காள் அவளும் சரி ஏதாருந்தாலும் வாங்கித்தருவாள் எங்கள் அம்மாவை சொல்லவே வேணாம் எங்கள் அம்மா எது இருந்தாலும் ஒரு இட்லியாக இருக்கட்டும் ஒரு தோசையாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது எதுவாக இருந்தாலும் எங்களம்மா செஞ்சுருவாங்க அந்த பாட்டியம்மாவிக்கு அப்படிலாம் நினைக்கும் போது நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி தானேப்பா இருக்கப்போகிறோம் நமக்கு என்ன ஆகப் போகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு தோணும் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய ஃபேமிலியில் அப்படி வேறு யாராவது இருந்தாங்கனால் அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கலாம் இல்லை பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு எண்ணம் தோணும் இப்படி இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா நோய்வாய்ப்படுற பாட்டியாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் இல்லை நம்மளோடய இப்போ நமக்கே நாளைக்கு கல்யாணம் ஆகுதுன்னால் மாமியாராக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் அவங்கள வந்து நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும் ஏன்னால் எனக்கும் நாளைக்கு வயதாகும் அப்போ என்ன ஆகும்னால் என்ன பார்த்துக்க யாராவது ஆள் வேணும் இல்லையா அதனால அவங்கள நான் நல்லா பார்த்துக்குவேன் பொதுவாக கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் சுத்தமாக இருக்கிறத்துக்கு நம்ம வழிவகை செய்யணும் ஏ ஒரு வேளை ஆதரவு இல்லாமல் வேற யாராவது இருக்குற பட்சத்துல அவுங்களுக்கு அரசோட உதவிய வந்து நம்ம பெற்று தரணும் இதனாலே வயதானவர்களெலாம் என்ன செய்வாங்க கொஞ்சம் என்ன ஒரு சாப்பாடு அப்படின்னு இல்லாமல் வேறு யாராவது கவனிப்பு ஏதாவது ஒரு கவனிப்பு இருந்துச்சுனா அவங்க வந்து சீக்கிரம் குணமாகுறத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் பொதுவாக அந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் எழுபது எண்பது வயதுக்கு மேலே தான் படுக்க படுக்கையாவாங்க இப்போலாம் நாற்பது வயதுலே படுத்த படுக்கை ஆகிடுறாங்க ஏன்னால் வந்து சரியான கவனிப்பு இல்லை சரியான பராமரிப்பு இல்லை அதனால் கூட இருக்கலாம் இல்லைங்களா அதனால என்ன பண்ணணும் நம்மளும் சரி நம்ப குடும்பத்தாரும் சரி நம்ம வயதானவங்கள நல்லா பார்த்துக்கணும் அதுவுமில்லாத வேறு யாராவது அப்படி கொடுமைப்படுத்துறா மாதிரி தெரிஞ்சுதுன்னா அவங்கள்டேந்து அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் வாங்கி கொடுக்கணும் ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க இந்த மாதிரி வயசாகுறவங்களை இந்த மாதிரிலாம் செய்யாதிங்க போகாதிங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அறிவுரை சொன்ன மாதிரி சொல்லினால் தான் அவங்கள பார்த்துக்க சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் கிராமப்புறங்களில் மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னு இல்லை நகர்புறத்துலையும் நிறையவே நடக்குது நிறையா வீட்டில் உள்ள வயதானவங்கள வந்து நிறையா அந்த மாதிரி ஒரு கடுமையான சொல்லுக்கோ இல்லை கடுமையான ஒரு வார்த்தைகளுக்கோ கட்டுப்பட்டு ஒரு வீட்டில் இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் பொதுவாக முதியவர்களை பொறுத்தவரைக்கும் வாயைத் திறந்து எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி படித்தவங்களான நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு இது வேணும் இது வேண்டாம் இது ஒத்துக்காது அப்படின்னு சொல்லி நம்ம தான் அவங்கள வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்புறம் வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸு இல்லை வந்து வேறு ஏதாவது வேறு ஏதாவது தேவை இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு வேணும் இல்லை வேறு எந்த ஒரு என்ன வேணுமோ அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கணும் இது முதியவர்களுக்குனு மட்டுமல்ல நாளைக்கு நம்மளும் முதியவர்களாக தான் ஆகப்போகிறோம் அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம கண்டிப்பாக இதுதான் செய்யணும்